ஆ எம்மா நீ பழக்கடக்காரங்களாம்மா நீங்கள் நான் ப இது நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வளைகாப்பு வச்சிருக்கோம்மா அதுக்கு பழம் வேணும் அதுக்குதான் கேட்குறேன்ம்மா ஆ என்ன வாழைப்பலம் வேணும் ஆப்பிளு மாதுளம்பழம் திராட்சை இதெல்லாம் எவ்வளோ என்னென்ன ரேட்டு எம்மா இருக்குதும்மா

அதுதான் எனக்கு ஃப்ரெஷ்ஷாக தான் வேணும் அதுக்குதான் கேட்குறேன் நல்லா இருக்கணும்னால் அப்புறோம் இந்த டோ டோர் டெலிவரியெலாம் பண்ணுவீங்களா ஆ ஆ எனக்கு மாதுளம்பழம் ஒரு சி ஒரு கிலோ ஆப்பிள் ஒரு கிலோ வாழைப்பலம் திராட்சை ஆமாம் முந்திரி பழம் ஆ இதுமாதிரி பழம் பழவகை வேணும்மா ஆ என்ன ரேட்டு போடுவீங்க

ஆ ஆ நான் கொஞ்சம் இந்த அதிகமாக ஃபங்க்ஷன் வர்றதில் ஆ இது கொஞ்சம் வேணும் மொத்தமாக வேணும் கொஞ்சம் இந்த கடுப் ஆ எதனால் டிஸ்கவுண்ட் எதாது இருக்கா சரிம்மா சரிம்மா அதுதான் நாங்கள் இல்லாட்டி வேற நல்லா இருக்கும்ல உங்களுக்கு தெரிந்து நேரடியாக வருதா எப்படி நீங்கள் இதில் வாங்குறியாவா ஹோல் சேல்ல சரி சரி சரி அதுதான் ஹோல் சேல் வியாபாரம் வியாபாரம் இருந்தால் வாங்கலாம் நல்லா இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அன்னன்னைக்கு சரி சரிம்மா சரி நான் இப்போ அனுப்புகிறேன் அட்ரெஸ் அட்ரெஸ் கொடுக்குறேன் அனுப்பிடுங்கள் ஆ அட்ரெஸ் உங்கள் அட்ரெஸ்ஸு சரி ஆ சரி சரிம்மா எங்கள் அட்ரெஸ்ஸு எம்மா என் அட்ரெஸ் சொல்கிறேன் என் மற்ற நான் வந்து க க கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி வட்டம் கிராமத்தில் வில்லேஜ்லதான் இருக்கிறோம் மாரியம்மன் கோயில் அதே ஸ்ட்ரீட்டு அட்ரெஸ்ஸு க்ளியர்ராக இது ஜெயராமான்னு சொன்னால் வந்துடுவாங்க சேரி சரி